ஹலோ சிஸ்டர் குட் அஃப்டர்நூன் சிஸ்டர் நான் கொன்றானூர் காலேஜ் மகிழம் ஹாஸ்டல்லேருந்து கால் பண்ணுறேன் சிஸ்டர் அபிதா சிஸ்டர் ஹாஸ்டலில் வந்து ஃபுட்டு வந்து நல்லாவே இல்லை சிஸ்டர் ரொம்ப சாப்பிட முடியாத அளவு இருக்குது சிஸ்டர் ரைஸில் வந்து ரொ நிறைய பாயில் ஆக மாட்டேங்கிது சாம்பார் நல்லாயிருக்க மாட்டுது பொரியல் வந்து நல்லாயிருக்க மாட்டுது எதுவுமே நல்லாவும் இருக்க மாட்டேங்கிது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் ஹாஸ்டலில் ஃபுட்டு வந்து டெய்லி இப்படிதான் சிஸ்டர் இருக்குது நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டேதான் இருக்கோம் நாங்கள் குக்குகிட்ட ஆனால் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுறேன் சேஞ்ச் பண்றேன்ட்டு சொல்லாமல் இப்படியேதான் இருக்குது டெய்லியும் எங்களுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட முடி முடியல இப்படியேதான் இருக்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் ஹாஸ்டலில் எங்களுக்கு ஃபுட்டு தான் சிஸ்டர் வேறே எதுவும் இல்லை சிஸ்டர் எங்களுக்கு அப்புறமா வாட்டர் சிஸ்டர் கொஞ்சம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஃபிரெஷ்ஷாக வாட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும் சிஸ்டர் அவ்வளோதான் சிஸ்டர் ஃபுட்டுதான் எங்களுக்கு இம்பார்டண் சிஸ்டர் இப்போது ஆ ஓகே சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் சிஸ்டர் நாங்கள் வந்து நிறையா பேருக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ணால் யாரும் எங்களுக்கு வந்து அது வந்து எங்களுக்கு பிராப்பராக வந்து எங்களை பார்க்கறது இல்லை அதனால்தான் உங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிக்கு உங்களுக்கு நாங்கள் கால் பண்ணோம் நீங்கள் எங்களுக்கு சீக்கரமாக எங்களோட நீட்ஸை வந்து நீங்கள்தான் எங்களுக்கு சீக்கரமாக பார்க்கு பண்ணணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சிஸ்டர் ஆ ஓகே சிஸ்டர் ஆ தேங்க் யூ சிஸ்டர்